ஹலோ நாங்கள் வந்து சமையல் நல்லா செய்வோம் சிக்கனு மட்டனு எல்லாம் குழம்பு செய்யுறது எப்படினாக்கா எங்கள் அம்மா கற்று கொடுத்ததுதான் எங்களுக்கு அந்த பக்குவம் ஆனால் என்ன என்ன ஐட்டங்கள் போட்டால் எப்படி டேஸ்ட் வரும்ன்றது எங்கள் அம்மா கற்று கொடுத்ததுதான் எங்களுக்கு சின்னவெங்காயம் கட் பண்ணிக்குவோம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்யெல்லா தனியாக அரைச்சி வச்சிக்குவோம் மசாலா ஐட்டமெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் அரிஞ்சி வச்சிக்குணு எல்லாம் ஐட்டமும் எண்ணை போட்டு அது பட்டை லவங்கம் இதெல்லாம் எண்ணெய்லயே போட்டு வதக்கிட்டு இஞ்சி மசாலால்லாம் முன்ன போட்டு கலக்கிவிட்டு அப்புறமா சிக்கனு கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிடுவோம் தட்டில் வாரி எடுத்து வச்சுடுவோம் அப்புறமா அதை எண்ணெயில் போட்டு மசாலால்லாம் நல்லா வதக்கி வந்த பிறகு பொன் நிறமாக வந்த பின்னாடி அதை போட்டு மிக்சிங் பண்ணி எல்லாம் உப்பு போட்டு நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே அதுக்கு மேலே காரப்பொடி மல்லித்தூள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்து கலக்கி நம்ம வச்சா எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம சாப்பிடுறதுக்கு எத்தனை பேர் சாப்பிடுவாங்களோ அதுமாதிரி செஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா கிரேவி மாதிரி நல்லா கிளரி கிளரி கொடுத்துட்டேருந்தோமுனா மெனக்கிட்டு நல்ல டேஸ்ட் வரும் நல்லா வெந்து வந்த பின்னாடி தனியாத்தூள் தழையும் கருவப்பில தழையும் லாஸ்ட்டில்தான் போடுவோம் நாங்கள் செஞ்சுட்டு ஆப் பண்ணி விட்டுட்டு ஒரு கால்மணி நேரம் பொறுத்து எடுத்து எல்லோருமே சாப்புட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க யாராச்சு விருந்தாளிங்க வந்தாங்களோ நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோமுன்னா அவங்களும் டேஸ்ட் நல்லா இருக்குதுனு சாப்பிடுவாங்க மட்டன் குழம்பும் அதேமாதிரிதான் எல்லாம் என்ன பொருளும் ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிணு அதை உப்பு போட்டுத்தான் கழுவி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருந்து அதுவும் இஞ்சி மசாலா எல்லாம் வச்சு தேவைப்பட்ட கூட்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கிணு எண்ணெயில் நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வக்கிவோம் அஞ்சு விசில் இல்லைனா ஏழு விசில் விடுவோம் நல்லா இருக்கும் சாப்பிடுறத்துக்கு டேஸ்டாகதான் இருக்கும் குழம்புங்கள்லாம் அடுத்தவங்க யாருனா பக்கம் இருக்கிறவங்க கேட்டால் கூட விரும்பி இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் சொல்வோம் அவங்களுக்கு இப்டி இப்டி போட்டு இந்த மசாலா ஐட்டமெல்லாம் செஞ்சிங்கள்னாக்கா நல்லா இருக்கும் அப்படினு